ஹலோ லக்ஷ்மி டெய்லரா நாங்கள் வித்யாகிரி ஸ்கூல்லேருந்து பேசுகிறோம் ஆ நாங்கள் வந்து ஒரு ஆன்வல் டே நடக்கப்போகுது அடுத்த மன்த்தில்

அதுக்காக நீங்கள் ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ணணும் ஒரு டூ த்ரீ வீக்ஸ் குள்ளே எங்களுக்கு வேணும் அடுத்த மன்த்து எங்களுக்கு வந்து ட்வெண்ட்டி ஃபிஃப்த்து அடுத்த மன்த்து நீங்கள் அதுக்குள்ளே உங்களால் முடியுமா இப்போதே நாங்கள் மணியெலாம் கலெக்ட் பண்ணிட்டோம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு டெய்லர் வேறு நாங்கள் பிரின்ஸ்பல்கிட்டலாம் உங்களைதான் சொல்லியிருக்கோம் லக்ஷ்மி டெய்லர்னு அதனாலதான் கேட்குறோம் கொஞ்சம் வேகமாக முடிக்க முடியுமா நாங்கள் ஒரு பிள்ளைங்களுக்குனு கணக்கு பண்ணிணது வந்து ஒரு ஒரு பிள்ளனா அப்புடினா ஒரு ஆயிரத்து ஐநூறுரூவா கணக்கு பண்ணியிருக்கோம் நீங்கள் இவ்வளோ ரேட்டு கூட சொன்னீங்கனால் பேரண்ட்ஸ் வந்து இதில் ஆன்வல் டேவுக்கு வந்து காசு தரமாட்டாங்க எங்களால் முடிஞ்ச அளவு நாங்கள் பண்ணுறோம் நீங்கள் முடிஞ்ச அளவு வேகமாக பண்ணிக்கொடுக்க முடியுமா இப்போ எத்தனை டெய்லர் இருக்கீங்க இங்கே எப்படியாவது உங்கனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எங்களுக்கு பண்ண கொடுங்கள் பண்ணிக்கொடுங்க ஆனால் உங்களால் முடிஞ்ச டைம் வந்து இப்போ டக்குனு முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னால் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாேருக்குமே வந்து மணி வந்து அமௌண்ட் வாங்கிட்டனால் எல்லா பேரண்ட்ஸும் வந்து எப்போ வரும் எப்போ வரும்னு கேட்பாங்க கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் பார்த்து சொன்னீங்கனால் நல்லாயிருக்கும் எல்லாேருக்கும் சேர்த்து அப்படினு சொல்லும்போது அவங்க ஒரு தேட்டி தௌசண்ட் குள்ளே நாங்கள் தருவோம் தேட்டி தௌசண்ட் தேங்க்ஸ்ப்பா எப்போ இதெல்லாம் ரெடிமேடாக நாங்களே வந்து உங்களுக்கு துணி எடுத்து கொடுத்தர்ணுமா இல்லை நீங்களே நாங்கள் சொல்கிறத எடுத்துக்குவிங்களா ஓகே ஓகே கலரெலாம் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்புகிறேன் ஓகேப்பா தேங்க்ஸ்